ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் கேக்கிற மூணுமே எங்கள் கிட்டே இருக்குது சார் இதுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது சார் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் டிஸ்கவுண்ட்லேயும் தருவோம் இத்தனைக்கும் காம்போ ஆஃபரும் இருக்குது அதாவது திராட்சைக்கு இப்போதைக்கு ரேட்டு பார்த்திங்க அப்படினா ஒரு கிலோ நாங்கள் வந்து நூருபாய்க்கு தர்றோம் சார் இது வந்து ப்ரெஷு அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் தர்றோம் பேக்கிங் முதக்கொண்டு எல்லாம் கிளியர் அண்ட் நீட்டாக இருக்கும் சார் அப்புறம் சப்போட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படினா ஒரு பேக்கில் வந்து சிக்ஸ் பீசஸ் இருக்கும் சார் ஒரு பீஸுக்கு வந்து டென் வச்சு சிக்ஸ்டி ருபீஸாக உங்களுக்கு தர்றோம் சார் அப்புறம் வேறு என்ன சார் வேணும் ஆ ஆ எல்லாம் நம்ம கடையில் எல்லாம் ப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்கும் அப்படி இன்னொரு உங்களுக்கு ஆஃபரும் தர்றோம் சார் அப்போது எதுவும் ப்ரெஷ்ஷாக இல்லை அப்படினா நீங்கள் காசு கட்ட தேவை இல்லை எங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் இருக்குது சார் எங்கள் கம்பெனியில் ஆ டிஸ்கவுண்ட் இருக்குது சார் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பண்டிலாக அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் பொருளை வாங்குறிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் சார் ப்ரைஸ் கம்மியாகும் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நீங்கள் இப்போது ஆடரு ப்ளேஸ் பண்ணிங்க அப்படினா நாங்கள் கொடுத்துடலாம் சார் நம்ம டெலிவெரி அட்ரெஸ் மட்டும் அப்படியே நீங்கள் வாட்சப்பில் அனுப்பிவிட்டிங்க அப்படினா உங்களுடைய கரெக்டான டயத்துக்கு வந்துடும் அனுப்பி விட்டுருவோம் சார் ஆ டோர் டெலிவரி வந்து ஃப்ரீ தான் சார் நீங்கள் எத்தனை அதாவது குறிப்பிட்ட அளவு பொருள் வாங்குனிங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீ சார் உங்களுக்கு ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ தேங்க்யூ